இந்தியாவில் மொத்தம் அதிகாரப் பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை இருபத்துரெண்டு அது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரியா மராத்தி குஜராத்தி இந்தமாதிரி இருபத்ரெண்டு மொழிகள் இருக்குது இந்த இருபத்துரெண்டு மொழிகள் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி மக்கள் கிடையாது ஒவ்வொரு ஊருக்கேத்தமாதிரி வந்து அவங்களோடைய பழக்க வழக்கங்கள் மாறும் கலாச்சாரங்கள் மாறும் இந்த மாதிரி இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருந்தாலும் அவங்கள் தங்களுக்குள் எவ்வித பிரிவினையும் இல்லாமல் வந்து எல்லா ஒற்றுமையாக வாழ்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனா வந்து இந்தியாவோட பன்மொழித் தன்மை ஆனால் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது மற்ற நாடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரே மொழிதான் ஒரே மதந்தான் ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு கண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லியும் ஒவ்வொரு மொழி ஃபாளோவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சமத்த பின் பண்ணுறாங்க இருந்தாலுமே வந்து இந்தியா வந்து உலகத்துக்கு வந்து பன்மொழிக்கு பன்மொழித் தன்மையின் தாய்மையாக உள்ளது அதனால் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ மொழி பேசுனாலும் சரி அந்தந்த மொழி பேசும் மக்கள் வந்து தங்களுடைய மொழியை வந்து தாய் மொழியாக கருதுகிறாங்க